ஆ ஹலோ மேம் மேம் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு செஞ்சேரி கிராமத்திலேருந்து பேசுகிறோம் மேம் ஆ நாங்கள் ஒரு விவசாயி மேம் இப்போ ஒரு அஞ்சாறு வர்ஷமாவவே உங்களோடைய கடையில் தான் மேம் பயிராக இருந்தாலும் உரமா இருந்தாலும் வாங்கிட்டுருக்கோம் ஆ ஆமாங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஆமா மேம் உரமா இருந்தாலும் உங்கக்கிட்ட தான் மேம் வாங்குவோம் எதுவாக இருந்தாலும் ஆ போன வர்ஷம் போன வர்ஷம் உளுந்து போட்டேன் மேம் நட்டன்னு எங்களுக்கு எதுவும் இல்லை ஃபுல்லாமே லாபமாக தான் மேம் இருந்துச்சு மற்றவுங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல மேம் உங்கள் கடையில் வாங்குனந்தால எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு மேம் விளைச்சல் ஆ நீங்கள் எதுவுமே வந்து செயற்கையாக யூஸ் பண்ணாமல் இயற்கையாக யூஸ் பண்ணுறதால எங்களுக்கு மகசூல் ரொம்ப நல்லா கிடைக்கிது மேம் ஆ இப்போ வந்துட்டு சோளம் போடலான்ட்ருக்கோம் மேம் அஹா ஆ ஆ ச சோளத்தோடைய ரேட்லாம் எப்படி மேம் முன்ன மாதிரி தருவீங்களா இல்லை இப்போ ரேட் எப்படி மேம் ம் ம் ம் ம் ம் ம் அப்போ ரேட் அதிகமாக இருக்குமா மேம் ஆ ம் ஆ சரிங்க மேம் நாங்கள் ஒரு விவசாயி குடும்போம்தான் மேம் பார்த்து பண்ணுங்க மேம் எப்படியா இருந்தாலும் உங்கள் கடைக்கு தான் வருவோம் எவ்வளோ கடை இருந்தாலும் உங்கள் கடைக்கு தான் மேம் வருவோம் ஆ யூரியா பொட்டேஷியம் அதெல்லாம் சூழத்துக்கு போடுற எல்லாம் மேம் இ இயற்கையாக வேணும் மேம் எல்லாம் வந்துட்டு இந்த யூரியா பொட்டேஷியம்லாம் போட்டால் வந்துட்டு செடி கொஞ்சம் இதுவாயிடுது மேம் இதுவே வந்துட்டு சாணம் அந்த மாதிரி போட்டால் வந்து இதுவாக இருக்குது மேம் நீங்கள் இயற்கையாக வச்சிருக்கீங்களா மேம் ஆ சரிங்க மேம்ன் சரிங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஆ எங்கள் பக்கத்து காட்டுலாம் வந்துட்டு இந்த மாதிரி யூரியா பொட்டேஷியம் அந்த மாதிரி கெமிக்கல் போடுறதாலையே என்னவோன்னு தெரியல மேம் அவங்களுக்குலாம் வந்துட்டு செடி குட்டியாவே இருக்கும் பயிரும் பார்க்க ரொம்ப கம்மியாக தான் மேம் விளையும் இதுவே இப்போ நாங்கள் வந்து நம்ம கடையில் வாங்கி போடுறதாலையவே என்னவோ தெரியல சோளமும் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது செடியும் நல்லா வளமாக இருக்குது மேம் எல்லோருமே கேட்பாங்க நான் சொல்லுவேன் அதனால தான் உங்கள் இது நிறைய பேர் வந்துட்டு உங்கள் கடையை பற்றி கேட்பாங்க நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பயிரும் வச்சி சொல்லிருக்காங்க பரவால்லை ஆ அபி உரக்கடை வந்து நல்லாயிருக்கு இனி நாங்களும் எல்லோரும் அங்கே தான் போவோன்னு சொல்லுவாங்க மேடம் ஆ சரிங்க மேம் நீங்கள் எங்கே மேம்ல இருக்கீங்க ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் நாங் நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடுறோம் மேம் நீங்கள் வந்துட்டு கூட கால் பண்ணுங்க இல்லை நான் வந்துட்டு கூட கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் நன்றி மேம்